ஹலோ சார் கேப் புக் பண்ணியிருந்தேன் ரயில்வே ஸ்டேஷனுக்கு இன்னும் கேப் வராமல் இருக்கு ஏன் சார் லேட் பண்ணுறீங்க ஹலோ சார் மீட்டிங் போய் ஆகணும் சார் அர்ஜென்ட் சார் வந்து வாங்க சார் சீக்கிரமா இப்படி பண்ணிணா எப்படி சார் நான் லேட் பண்ணிணா நான் எப்படி சார் மீட்டிங் போகிறது என் லைஃப் டைம் சார் என் லைஃப் சார் போயிடும் சார் சீக்கிரமா கொஞ்சம் வாங்க சார் ப்ளீஸ் சார் வாங்க சீக்கிரமாக வாங்க என்ன பண்ணிட்ருக்கிறீங்க ஹலோ சார் எத்தனை வாட்டி சார் கால் பண்ணுறது உங்களுக்கு ஏன் சார் வராமல் இருக்கிறீங்க வாங்க சார் அர்ஜென்ட் மீட்டிங்கு டைம் மிஸ் ஆனாக்க என் லைஃபே போயிடும் சார் வாங்க சார் சீக்கிரமா புடிச்சாகணும் சார் டைமு முடிஞ்சு போச்சு இதுக்கு மேல் என் கட்டின பேமெண்ட்டை ரிட்டன் பண்ணுங்கள் உங்கள் மாதிரி கேபை புக் பண்ணது பைத்தியக்காரத்தனமான வேலை என்ன சார் கேப் வச்சு நடத்துறீங்க நீங்கள் கட்டின பேமெண்ட்டை ரிட்டன் பண்ணுங்கள் சார் நீங்கள் இல்லைனா உங்கள் மேல் நான் கேஸ் போடுவேன் சார் இதெல்லாம் முடியாது சார் கட்டின பேமெண்ட்டை ரிட்டன் பண்ணுங்கள் என்மேல் நான் உங்கள் கம்பெனி மேல் வழக்கு முடியுமா நான் கேஸ் போட்டு போடுவோம் என் மீட்டிங் போச்சு என் லைஃபே போச்சு யார் சார் பதில் சொல்வாங்க இதெல்லாம் ஒரு கேபுங்களா டைமிங் வராது கேப் நடத்துறீங்க நீங்கள் என்ன சார் ஓனர் நீங்கள் என் பேமெண்ட்டை கிளீயர் பண்ணுங்கள் சார்